எனக்கு வந்து ஃப்ள டிராயிங்கு வரையிரதுனா ஃப்ளவரு ஃப்ளவர் எல்லாம் வரையிரது வந்து இஷ்டம் நல்லா பிடிக்கும் அது அது எங்கே வாங்குனன்னா எங்கள் ஊர்லேந்து பக்கத்தில் அன்னூர் ஒன்று ஊர் இருக்குது அங்கே ஒரு சூர்யா ஷாப்பிங்கு ஒரு கடை இருக்குது பெயரு அங்கே போனால் எல்லாம் விலை கம்மி தான் ஸ்கெட்சி வாங்குவோம் பேப்பரும் வாங்குவோம் கலர் பென்ஸ் கலர் பென்சில் பென்சிலும் வாங்குவோம் அதை அங்கே தான் வாங்கிப்போம் எப்பவும் அங்கே தான் வாங்கிட்டு வந்து ஃப்ளவர் இது ஃப ஃப்ளவர் எழுதுவோம் வே வேறே ஏதாவது வரையுனா அது அதுக்குத்தான் இ இ வா எழுதுவோம் வரைவோம் அப்படி ஆனால் அதை எல்லாருக்கும் கா எல்லாரும் கா காட்டுனால் எல்லாரும் சொல்லுவாங்க நல்லாருக்குது சொல்லுவாங்க பாராட்டுவாங்க எங்கள் போ பிள்ளைக்கும் அது தான் பிடிக்கும்